சின்ன வயசுலிருந்தே எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு ஸ்கூல் படிக்கும் போதெலாம் எல்லா ஆனுவல் டேலேயும் நான் நான் பர்ஃபாமென்ஸ் பண்ணுவேன் எல்லா ஆனுவல் டேலேயும் எல்லா டான்ஸ்லேயும் நான்தான் ஃப்ரென்ட் ரோலில் ஃபர்ஸ்ட் ஆளாக நிற்பேன் ஏன்னால் டான்ஸ் ரொம்ப நான் எல்லாேரும் கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுவேன் எங்கள் டீச்சர்ஸும் என்னதான் ஃப்ரென்ட்டில் நிற்க வைப்பாங்க ஸோ அப்போத்துலருந்து எனக்கு டான்ஸ் மேலே ஒரு பயங்கிற இன்ட்ரெஸ்ட்டு நான் மட்டும் இல்லை டீச்சர்ஸும் எனக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதிலருந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லாவே டான்ஸ் வரும் அப்போது அப்போ மட்டும் இல்லை அப்போத்துலருந்து இப்போ வரைக்கும் நான் டான்ஸ் ஆடிகிட்டுதான் இருக்கேன் வீட்டுக்கு போனால் சரி ஃப்ரீயாக இருக்கும்போதும் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் நினைக்கம்போது எப்போவேனாலும் நான் நான் பாட்டு போட்டுகிட்டு டான்ஸ் ஆடுவேன் டான்ஸ் ஆடி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தா என் உடம்பும் சரி என் மனசும் சரி ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப பீஸாக ஃபீல் பண்ணுவேன் டான்ஸ் ஆடும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்